மயிலாடுதுறை மாவட்டத்தில் சுகாதார அமைப்புங்கிறது ஒரு நல்ல வசதிகளோடு இருக்கணும் ஆனால் கவர்மெண்ட் வந்துட்டு மக்களுக்கு தேவையே வந்துட்டு உணவு உடை இருப்பிடம் நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு சுதந்திரமாக இருக்கணும் நம்ம ஹெல்த்து கண்டிஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம சம்பாதிக்கிறதே நம்ம சாப்பிடுறது எல்லாமே எல்லாமே நம்ம ஆரோக்கியம் இருந்தால் மட்டுந்தான் நாம் அதை ஆண்டு அனுபவிக்க முடியும் ஸோ வந்துட்டு நான் மயிலாடுதுறை மாவட்டத்தில் வந்துட்டு சுகாதார மையத்தை வந்துட்டு ஒரு நார்மலான ஒரு இதாக தான் இருக்கே தவிர நல்ல பெட்டரா வந்துட்டு இல்லை அங்கே வந்துட்டு மகப்பேறு மருத்துவமனைகள் எல்லாமே இருக்குது கவர்மெண்ட்டு வந்துட்டு அதை இன்னும் கொஞ்சம் நல்லா டெவெலப் பண்ணி பீப்புளுக்கு வந்துட்டு நல்ல ஒரு ஹெல்த்து ஹெல்த்தை மட்டும் நம்பிக்கையை அந்த ஹாஸ்பிட்டல் போனால் நல்லா ஹெல்த்தாக இருக்கலாம் அப்படின்னு அந்த டாக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்களோடய உண்மையான ரிப்போர்ட்டு ஒரு கேராக எடுத்து அதை வந்துட்டு அவங்க பார்க்கணும்